முன்னாடி காலத்துலல்லாம் ஆற்றில் குளத்துல வந்தா மட்டும் தான் வயல் நட முடியும் இப்போல்லாம் அப்படிலாம் கிடையாது கொஞ்ச காலத்துக்கு அப்புறோம் எல்லோரும் கிணறு வெட்ட ஆரமித்து கிணத்துலந்து தண்ணி இறச்சிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் போர் போட்டு ஆரமித்து இன்ஜின் ஆயில் பயன்படுத்துனாங்க டீசல் போட்டு தண்ணி எடுத்தாங்க மோட்ரு போட்டு இப்போ எல்லோருமே கரண்ட்டு மூலிமா மோட்டார் போட்டு எல்லாம் தண்ணி எடுக்க ஆரமிச்சிட்டாங்க இப்போல்லாம் முன்னாடி மாரிலாம் நா நாற்பதடி நோண்டுனாலே தண்ணி வரும் ஆனால் இப்போல்லாம் நாற்பதடி நோண்டுனாலும் தண்ணி வரதில்லைல நூறு அடி நூற்றம்பது அடி போகவேண்டியதாக இருக்குது எல்லோரும் என்ன செய்றாங்க நீர் மூழ்கி மோட்டார் போட ஆரமிச்சிட்டாங்க இப்போ அது போர் போட்டு அது உள்ள மோட்ரு வச்சு அது மூலிமா தண்ணி எடுத்து வய ஆற்றில் குளத் அது வயல் வெளியெல்லாம் நட ஆரமிச்சிட்டாங்க இப்போ ஆற்று குளத்துல வர தண்ணியெல்லாம் யாரும் நம்புகிறது இல்லை ஏன்னா கர்நாடகலா காவேரி ஆற்றில் தண்ணி நம்மளுக்கு விடுறதே இல்லையா அதனால யாரும் நம்புறது இல்லை தண்ணியை எல்லோரும் மோட்டார் மூலிம்மாவே யூஸ் பண்ண ஆரமிச்சிட்டாங்க அது பத்தாதுன்னு கவர்மண்ட்டில் வேறே இலவச கரண்டு கொடுத்த உடனே எல்லோருமே மோட்ரு மோட்ரு வச்சு தண்ணி இறைக்க ஆரமிச்சிட்டாங்க ஆனால் மோட்ரு தண்ணி கரண்ட்டு மோட்ரு தண்ணி நல்ல நீர் முழுகி மோட்டுர் தண்ணி நல்லாவே இருக்காது அது ஒரு டேஸ்ட்டாவே இருக்காது இப்போ நம்ம நார்மலா அடி பம்பில் பிடிச்சு குடிக்கின்ற தண்ணிக்கும் மோட்டார் தண்ணிக்கும் நல்லாவே இருக்காது அது டேஸ்ட்டாவே இருக்காது முன்னாடிலாம் எல்லோரும் வீட்டுக்கு வீடு க பம்பு வச்சு டைமிங் படி எல்லோருக்கும் தண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ எல்லோருமே அவங்கவங்க வீட்டில் நீர் மூழ்கி மோட்டார் போட்டு மோட்டார் மூலியம் தண்ணி ஏற்றி வச்சிக்கிட்டு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க மோட்டார் மூலியம் இதனால் தண்ணி பஞ்சம் அதிகமாக இருக்கிறது இல்லை முன்னல்லாம் எப்போடா தண்ணி வரும் பம்பில் அப்படின்னு நாம் பார்த்துட்டு இருப்போம் ஆனால் இப்போல்லாம் அப்படிலாம் கிடையாது வராங்களா ஸ்விட்ச்சை போகிறாங்களா அவங்கப்பாட்டுக்கு தண்ணியை பிடிக்கிறாங்களா நிற்பாட்டுறாங்களா யாருட்டையும் போயி கேட்கணுன்னு அவசியம் இல்லை முன்னாடி தெருவுக்கு ஒரு பம்பு தான் இருக்கும் இப்போ எல்லோரும் வீட்டுக்கு வீடு மோட்ரு வச்சொன்ன யாரும் எங்கேயும் போய் அடிச்சுக்கிட்டு நிற்க தேவை இல்லை இப்போ வந்து தண்ணி இல்லா க கிராமத்தில் கூட இப்போ எல்லோருமே தண் மோட்ரு போட்டு தண்ணி கிடைக்குற மாதிரி செஞ்சிட்டாங்க